நான் தமிழ்மொழியில் இருந்து வேற மொழிக்கு ட்ரான்ஸ் மொழிபெயர்த்திருக்கனா இருக்கேன் அதனுடைய அனுபவம் எனக்கு இருக்குது எதுக்கு நான் பண்ணியிருக்கனா பிரென்ஞ்ச் கற்றுக்கிறதுக்கு நான் அதை பண்ணியிருக்கேன் தமிழ்மொழி படி தமிழ்மொழி தெரியும் பிரெஞ்ச் கற்றுக்கணும் அப்படினு ஒரு இன்ட்ரஸ்டோட நான் வந்து பிரெஞ்ச் கற்றுக்கிட்டேன் அதாவது அதை மொழிபெயர்த்தேன் தமிழ்ல வர்ற வார்த்தை பிரெஞ்ச்ல சொல்லணும்னா அதை நம்ம எப்படி சொல்லுவோம் அங்கே போய் இந்த வார்த்தையை நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்றமாரி நான் அதை மொழிபெயர்த்து படிச்சிருக்கேன் அதனோடய அனுபவம் இருக்குது அதனோடய அனுபவம் எப்படி இருந்ததுனால் ரொம்பவே நல்லாயிருந்தது இப்போ நம்ம தமிழ் தமிழ்நாட்டில இருக்கோம் தமிழ்நாடை விட்டு வேற எங்கேயாவது வெளியில போகணும் இல்லை வேற எந்த வேலைக்குப் போகிறோம் நாங்கள் சுற்றுலாவுக்குப் போகிறோம் அப்படினா நமக்கு அந்த ஊரோடய லாங்க்வேஜ் ரொம்ப முக்கியம் அதுக்காக நான் அதை மொழிபெயர்த்துப் படித்தேன் அந்த அனுபவம் ரொம்பவே நல்லா இருந்தது அது எனக்கு யூஸ்ஃபுலாகவும் இருந்திச்சு அந்த இடத்துக்குப் போனதுக்கு அப்புறம் எனக்கு அது பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஈசியாக இருந்துச்சு என்னால் அந்த ஊரில் இருக்க மக்களோடய என்னால் என்னோடய அனுபவத்தையும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தையும் என்னோடய ஃபீலிங்ஸ் அவங்களோட ஃபீலிங்ஸ் அவங்களோடய தேவை என்ன என்னோடய தேவை என்னன்ற எல்லாத்தையுமே நான் என்னால் ஷேர் பண்ணிக்க முடிஞ்சிச்சு எங்களோடய கான்வர்ஷேஷன் வந்து நல்லாவே இருந்திச்சு அதனோடய அனுபவம் ரொம்ப நல்லா இருந்திச்சு இது நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்னோடய லைஃப்ல நான் இதை மொழிபெயர்த்துப் படிச்சிக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷப் படுறேன் இது எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு எனக்கு மற்ற மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திச்சு ரொம்பவே நல்லா இருந்திச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்திச்சு